மகேஷ்வரி உங்களைப் பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய பேர் மகேஷ்வரி நான் என்னோடய பா என்னோடய லைஃப் பற்றி சொல்கிறேன் உங்களுக்கு என்னைப் பற்றி சொல்ணுன்னால் எங்கள் என் பேர் மகேஷ்வரி எனக்கு இருபத்தி மூணு வயசு ஆகுது நான் எங்கள் அண்ணன் எங்கள் எனக்கு ஒரு அண்ணன் இருக்காங்க அவங்களுக்கு ஒரு டுவெண்ட்டி செவன் ஆகுது அவங்களுக்குக் கல்யாணம் ஆகிடுச்சி அம்மா அப்பா அவ்வளோ தான் சின்ன குடும்பம் தான் அம்மா வந்து அம்மா சைடில் பார்த்தீங்கன்னா அம்மாவோட கூடப் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் ஒருத் மொதல் பேர் மொதவங்க வந்து பாலமுருகன் மாமான்ட்டு ரெண்டாவது சின்ன மாமா வந்து வெற்றி மாமா அப்புறம் அம்மாச்சி தாத்தா அப்பா சைடு பார்த்தீங்கன்னா ரெண்டு பெரியப்பா அப்புறம் ரெண்டு அத்தைங்க அவங்களுக்கு ரெண்டு ரெண்டு பசங்க இதில் என்ன கோஇன்சிடென்ட்ஸுனால் அம்மா சைடில் அப்பா க்கும் பிறந்தவங்கள்லாம் ஒன்று பிறந்தா ரெண்டும் பசங்க இல்லையா ரெண்டும் பெண்ணுங்க அம்மா சைடும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பெண்ணுங்க இல்லாட்டி ரெண்டு பசங்க நாங்கள் மட்டுந்தான் என்னமோ ஒரு பெண்ணு ஒரு பையன் அந்த மாதிரி காம்பினேஷனில் பிறந்தோம் அதுவே எனக்கு ஒரு ரொம்ப ஒரு மாதிரி என்னடா வாட் எ கோஇன்சிடென்ட்ஸ் அந்த மாதிரி அம்மா சைடும் ரெண்டு சைடு பெண்ணு பசங்க பிறந்தா பெண்ணு பெண்ணு இல்லை பசங்க பசங்க அந்த மாதிரி பண்ணாங்க நாங்கள் மட்டுந்தான் பெண்ணு ஒரு பெண்ணு ஒரு பையன் அந்த மாதிரி கான்சப்ட்டில் பிறந்தோம் அந்த மாதிரி புரியுதா அப்பறம் நான் வந்து நான் என்னோடய சொந்த ஊர் வந்து புதுக்கோட்டை அங்கே தான் ப்ரானு பிறந்து வளர்ந்து படித்தேன் அந்த அது மாதிரிலாம் நான் வந்து சின்ன வயசுல வந்து ஸ்கூலிங் வந்து எங்கே பள்ளிக்கூடம் படித்தேனா லயன்ஸ் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகன்டரி ஸ்கூல் அப்போ பார்த்தீங்கன்னா பொன்னமராவதியில் இருக்குது நான் படித்த காலத்தில் அதுதான் ரொம்ப நல்ல ஸ்கூல் எல்லோருக்குமே தெரியும் நீங்கள் யாரை கேட்டீங்கன்னாலும் என்னோடய ஸ்கூலை பற்றி சொல்வாங்க அந்த மாதிரி இருக்கும் என்னோட ஸ்கூல் அங்கே வந்து நான் வந்து எல்கேஜிலேருந்து டுவெல்த்து வர பன்னெண்டாவது வர ஸ்டார்டிங்லேருந்து பன்னெண்டாவது வரை ஒரே ஸ்கூல் தான் சில பேர்லாம் சொல்லுவாங்க நான் இங்கே வேறே ஸ்கூலு பாதி ஃபர்ஸ்ட்டில் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் வேறே ஸ்கூல் செகெண்டு தேர்டு அந்த மாதிரி மாறி மாறி படிப்பாங்க பட் நான் எங்கள் அண்ணனும் அங்கே தான் படித்தாங்க அவனும் எல்கேஜிலேருந்து டுவெல்த்து வர அங்கேயே தான் படித்து முடித்தோம் எல்லாமே ஸோ அது வந்து எங்களுக்கு வந்து இன்னோரு ஒரு வீடு மாதிரி ரொம்ப ஜாலியாக இருக்கும் நான் நானும் அண்ணனும் ஃபர்ஸ்ட்டு அண்ணன் வந்து சை ஸ்கூல் வேனில் போவான் நான் நானும் ஃபர்ஸ்ட்டு பஸ்ஸில் தான் போனோம் அப்புறம் வந்துட்டு அப்புறம் கொஞ்சம் ஒரு ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து அது மாதிரி இருக்கறப்போ வந்துட்டு நான் எங்கள் அண்ணன் சைக்கிளிங் போனான் அவனை மாதிரியே நானும் சைக்கிளில் போனோம் அப்புறம் வந்து இன்னோன்று ஒன்று சின்ன ஆக்சிடென்ட் ஆச்சு சின்னப் பிள்ளையில் சொல்லணுன்னா காலில் வந்துட்டு ஒரு இதுவாகிடுச்சி அது தழும்பு இன்று வரை இருந்துருக்குது எனக்கு அது வந்து மறக்க முடியாத ஒரு சம்பவம் சின்னப் பிள்ளையில் சொல்லணுன்னா எனக்கு ஒரு விபரீ விபத்து நடந்தது அந்த தழும்பு வந்து இன்றும் இருக்குது என் ரைட் ஹேண்டில் வந்து சொல்லுவாங்க வந்து ரோடு க்ராஸ் பண்ணப் போய் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சின்னு சொல்லுவாங்க அப்புறம் அப்புறம் இன்னோரு ஒரு ஃபன்னான மூமெண்ட்ஸ் என்னென்னால் நான் எங்கள் அம்மா அண்ணன் எல்லோரும் ஊருக்குப் போயிட்டு திரும்ப வந்துருக்கோம் இப்போ எங்கள் அம்மாச்சி நாங்கள் வந்து இருக்கிறது பொன்னமராவதி புதுக்கோட்டைல எங்கள் அம்மாச்சி வந்து புதுக்கோட்டைல இருக்காங்க இப்போ பொன்னமாராவதியிலேருந்து புதுக்கோட்டை போயிட்டு திரும்ப வர்றப்போ லீவு பொங்கல் தீபாவளி அந்த ஃபங்க்ஷன்லாம் முடித்துட்டு வர்றப்போ ஒருவாட்டி என்னாச்சு பஸ்ஸில் வந்து பஸ்ஸு வந்து அப்போ தான் உள்ளே வருது பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வர்றப்போ நான் நான் அந்த பஸ்ஸில் கரெக்டான பஸ் பொன்னமராவதிக்கு போகிற பஸ்ஸில் தான் ஏறினேன் அப்புறம் அம்மா இல்லைன்னு பார்த்துட்டு சின்னப் பிள்ளையில் இது எப்புடினா ஒரு ஃபிஃப்த்து ஃபோர்த்து சிக்ஸ்த் ஃபோர்த்து அந்த மாதிரி அந்த மாதிரி டயத்தில் வந்து பஸ்ஸில் ஏறிவிட்டு இறங்கிட்டேன் அப்புறம் பார்த்தா அம்மா வந்துட்டு திட்டு ஐயையோ எங்கேடா பிள்ளையை காணோம் அம்மா அம்மா அப்போ தான் ஏறுகிறாங்க நான் இந்த சைடு இறங்கறேன் படத்துலலாம் காண்மிப்பாங்கல்ல அந்த மாதிரி நான் இங்கே ஏற அம்மா இறங்க அந்த மாதிரி ஆகிடுச்சி அப்பறம் பஸ் ஸ்டாண்டை சுற்றி சுற்றி சுற்றிக்கினு கடைசியில் எங்கே ஏறுனோமோ அதே இடத்துல வந்து நின்றுட்டு அப்புறம் அம்மா பிடிச்சி இந்த இந்த போ பசங்க இருக்கற பஸ்ஸில் இந்த அம்மாக்கள்லாம் ஏன்தான் இப்படி இருக்காங்களோனு தெரில பிடிச்சி அடிக்கிறது வந்து பாசமாக பார்க்கறதுன்றதுலாம் இல்லை அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க பிடிச்சி வந்தொடனே ஏய் எங்கே போனே அந்த மாதிரி அடித்து இது பண்ணுற மாதிரி ஆக்கிட்டாங்க அப்பறம் வந்துட்டு அடுத்து அதுதான் இந்த மாதிரி சின்னச் சின்ன சேட்டைகள் இந்த மாதிரி நிறைய குறும்புகள் இருக்குது சின்ன வயது மெமரீஸ் அப்பறம் சிக்ஸ்த்து செவன்த்துலாம் எங்கள் ஸ்கூல் வந்து சூப்பராக ஜாலியாக இருப்போம் அதலாம் அப்போல்லாம் என்னென்னால் ஃபர்ஸ்ட் பெஞ்ச் குட்டையாக இருக்கறனால ஃபர்ஸ்ட் பெஞ்சில் உக்காந்துக்கிட்டு உக்காந்துட்டு செம்ம ஃபன்னாக எங்கள் சார் சங்கர் சார் மேமு டீச்சர் எல்லோரும் மேக்ஸிமம் பொதுவாகவே சொல்லணுன்னா செம்ம ஃபன்னான ஸ்கூல் லைஃப் ஜாலியாக இருக்கும் ஆனால் வந்து டுவெல்த்தில் வந் லெவல்த்தில் லெவல்த்தில் வந்து சிஎஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் க்ரூப் டிபார்ட்மெண்ட் அந்த க்ரூப் எடுத்தேன் பயோ மேக்ஸ் எடுக்காமல் தெ எங்கள் அம்மா இதெல்லாம் வந்து பயோ மேக்ஸ் தான் எடுக்க சொன்னாங்க நான் தான் தேவைல்லாம தேவைல்லாம இல்லை இஷ்டப் வே பயோ மேக்ஸ் வேணாம் வெறுத்து சி சிஎஸ் வந்தேன் சிஎஸ் வந்துட்டு சிஎஸ்சி வந்துட்டு அப்பறம் வந்துட்டு நாங்கள் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் க்ரூப் எடுத்து பயாலஜி இல்லாமல் இது பண்ணி முடித்துட்டோம் அப்புறம் வந்துட்டு நாங்கள் வந்து அப்பறம் போச்சு அப்படி அப்புறம் வந்து சிக்ஸ்த்து செவன்த் சொல்லலையே சிக்ஸ்த்துலலாம் என்ன பண்ணன்னால் டெய்லி ஒரு தயிர் சாதம் ஒரு ஊறுகாய் இதேதான் கொடுத்து விடுவாங்க எங்கள் அம்மா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க டெய்லி ஏன் இதையே கொண்டாறே இதையே கொண்டாறே அப்படின்னு சொல்வாங்க அப்புறம் வந்துட்டு செவன்த்து எயித்தில் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸு ஜாலியாக நாங்கள் ஒருவாட்டி வந்து விழுந்துட்டேன் நான் இங்கே இந்த தாவாங்கட்டனு சொல்வாங்கல்ல அதுக்கு கீழே அது அந்த இடத்துல வந்து அடிபட்டுடுச்சி அதை அப்புறம் வந்து ஸ்டாஃப் வந்து கூட்டிப் போய் கூட்டிட்டுப் போய் இது தையல்லாம் போட்டு விட்டாங்க அப்புறம் திரும்ப க்ளாஸுக்கு வந்து அது ஒரு ஃபன்னான மெமரியாக போச்சு அப்பறம் வந்துட்டு செவன்த்து எயித்துலலாம் ஸ்போர்ட்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பேன் ஸ்போர்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட்டு எங்கள் அண்ணனும் அப்படி தான் எல்லா மெடல்ஸும் அவன் தான் வாங்குவான் நானும் அவனுக்கும் எனக்குந்தான் காம்பெடிஷனே யார் மெடல் அதிகமாக வாங்கறோம் அப்படின்ட்டு அவன் ரன்னிங் ரேஸ்லனால் நானும் ரன்னிங் ரேஸ் ஸ்கூலில் வந்து ஹௌஸ் பிரிப்பாங்க இந்த இந்த குழு குழுவா நாலு குழு பிரித்து ஆனுவல் டே ஸ்போர்ட்ஸ் டே ஃபங்ஷன்னு வருடத்துக்கு ஒருக்கா வருடா வருடம் நடத்துவாங்க அப்படி நடந்தப்போது எனக்கு பிடித்தது ரெட் ஹௌஸ் அந்த க்ரூப் குழுவத்துக்குள்ள தான் நான் போய் சேர் அப்பறம் வந்துட்டு அப்பறம் என்னென்னால் எல்லாத்துலேயுமே ஃபர்ஸ்ட்டு செகெண்டு இந்த மாதிரி அப்புறம் எயித்துலேலாம் என்ன பண்ணுவாங்க எயித்து நைன்த்துலேலாம் எட்டாவது ஒன்பதாவது படிக்கிறப்போல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னால் வெளியே கூட்டி போவாங்க ஸ்கூல்லேருந்து பள்ளிக்கூடத்துலேருந்தே வெளியே எங்களை அழைச்சிட்டு போவாங்க ஏன்னா ஹேண்ட்பால் ஃபுட்பால் அந்த மாதிரிலாம் கூட்டி போவாங்க அப்போது வந்துட்டு ஃபுட்பால்லாம் கூட்டிப் போகிறப்ப வந்து நாங்கள் வந்துட்டு என்ன பண்ணுவோனால் நான்லாம் வந்து சொல்லலைல்ல நான் வந்துட்டு ஸ்டேட் லெவலு ஃபுட்பால் ப்ளேயர் அந்த மாதிரி வெளியே சொல்லிக்கலாம் கெத்தாக வேணால் ஃபுட்பால் ப்ளேயர் நான் அந்தமாதிரி எங்கள் அண்ணனும் போவான் அவனுக்கு அவனுக்கு வந்து கிரிக்கெட் மேலே இன்ட்ரெஸ்ட் அவன் ஒரு கிரிக்கெட் பைத்தியம் சேட்டர்டே சண்டே லீவு விட்டால் போதும் கிரிக்கெட்டு கிரிக்கெட்டு கிரிக்கெட்டுன்னு ஃப்ரெண்ட்ஸோடு அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸு கப்பெல்லாம் நிறையா எடுத்துட்டு வந்துருக்கான் அந்த மாதிரி அப்புறம் வந்துட்டு அண்ணா அந்த மாதிரி இருக்கறனால எனக்கும் சரி இவன் மட்டும் விளையாடுறான் அப்போ நம்மளும் ஏன் விளையாடக்கூடாதுனு அந்த ஒரு பூஸ்ட்அப் ஆகி ஃபுட்பாலு ஹேண்ட்பாலு அப்பறம் ரிலே இந்த மாதிரி கேம்ஸு கொக்கோ அப்புறம் நாங்கள் வந்து பாய்ஸ் கேர்ள்ஸும் சேர்ந்து ஒன்றா ஸ்கூல்லேலாம் வந்து என்ன பண்ணுவோனால் சேர்ந்து கபடி இதெலாம் விளையாண்ட்டுருக்கோம் கண்ணாம்பூச்சி அந்த மாதிரிலாம் விளையாடுவோம் அப்பறம் வந்துட்டு நான் அப்பறம் வந்துட்டு காலேஜ் அப்புறம் வந்துட்டு லெவல்த்தில் வந்து லெவல்த்தில் எப்படின்னா நாங்கள் தான் இருக்கறதில் பாவப்பட்ட ஜென்மங்கள் லெவல்த்தும் கொரோனா பாஸ் பேட்சி டுவெல்த்தும் கொரோனா பேட்ச் எல்லாமே இப்படி ஸ்கூல் லைஃப் அந்த லெவல்த்து டுவெல்த்துன்றப்போ தான் நம்ம ஹௌஸ் கேப்டனாக ஆக முடியும் அந்த லைஃபை வந்து நான் வந்து ரொம்ப ச என்னடா இது நம்ம மட்டும் லெவல்த்து டுவெல்த்து இப்படி போச்சே அதில் வந்து லெவல்த்து டென்த்து வந்து நடக்குமா நடக்காதா அந்த மாதிரி ஆகிருச்சி டென்த்து லெவல்த்து டுவெல்த்துலலாம் எக்ஸாம் பப்ளிக் எக்ஸாம் நடக்குமா நடக்காதா டென்த்து வந்து எப்படி போட்டாங்கன்னால் உங்களுக்கு தான் தெரியுமில்ல ஆல்ரெடி எடுத்ததை வச்சி போட்டாங்க லெவல்த்து டுவெ லெவல்த்தில் வந்து நடக்கலை நடந்துச்ச பட் அது கணக்காக எடுத்துக்க மாட்டாங்க பப்ளிக் எக்ஸாம் டுவெல்த்துக்கு வந்து எப்படின்னா அங்கே பப்ளிக் எக்ஸாம் எழுதுனோம் ஃபர்ஸ்ட் எழுதுனது அங்கே அதுதான் நாங்கள் ல லைஃபில் எக்ஸாம் ஃபர்ஸ்ட் டைம் எழுதுறோம் லாஸ்ட் டைமும் அதுதான் டுவெல்த்தில் எழுதுனது மட்டுந்தான் அப்பறம் அது முடித்து காலேஜ் எல்லோரும் ஒவ்வொரு ஒரு சய பக்கமாக போயிட்டோம் காலேஜில் வந்து அவுங்கவங்களுக்கு ஏற்ற மாதிரி டிகிரி என் ஃப்ரெண்ட்ஸ் செம்ம ஃபன்னாக இருக்கும் காலேஜில் வந்து நாங்கள் என்ன நானும் என் ஃப்ரெண்டு கனினுன்ட்டு அவளும் நானும் என்ன பண்ணிட்டோம் சே சேர்ந்து காலேஜ் ஒன்றா போகலாம் தனியாக போனால் ஒருமாதிரி அந்த அப்போ இருக்கற ஃபியர்னால் சரி ஒன்றா போகலாம் அப்படீன்ற மாதிரி இருந்தோம் அப்போ அது என்னாச்சு சரி ஒன்றா போகலான்றப்போ சரி கோயமுத்தூர் ஹாஸ்டல் தங்கணுந்தான் எனக்குலாம் ஆசை ஆனால் ஹாஸ்டல் விடலை அப்பறம் அண்ணாவும் அப்பாவும் ஊரில் இருந்தனால் அப்பா என்னை விடலை ஹாஸ்டல் அப்புறம் அம்மா மட்டும் தனியாக இருப்பாங்க அந்த மாதிரின்றனால ஹாஸ்டல் விடாமல் என்னை வந்துட்டு நானும் ஃப்ரெண்டும் ஒன்றா போகிற மாதிரி இருந்தோம அப்போ தனலெட்சுமி காலேஜ் கோயமுத்தூரில் தெரியுமில்ல அது பார்த்தீங்கன்னா ரொம்ப அவுட்டராக இருந்துச்சு அம்மாவால் ட்ராவல் பண்ணி வர முடியாது அதனால என்ன பண்ணிட்டோம் ட்ராவல் ரொம்ப டிஸ்டன்ஸ் அதுவாக இருக்குது நாங்கள் காலையில் கிளம்பி போனது ஈவினிங் சிக்ஸ் கூட சிக்ஸ் ஃபைவ் கிட்ட தான் போய் காலேஜ் சேர்ந்தோம் அன்றைக்கி வேறே ஓணம் ஃபங்க்ஷன் வேறு அதனால் எல்லோருமே சீக்கிரமே போயிட்டாங்க அன்றைக்கி மழை வேறே தூரிச்சி அப்புறம் வந்துட்டு நாங்கள் வந்துட்டோம் வந்துட்டு மாமா அவர் கூட்டி போயிட்டு காலேஜ் பார்க்க வந்துட்டு இதே எங்கள் மாமா தான் ரொம்ப சப்போர்ட் எப்புடினா எனக்கு காலேஜ் சேர்த்துவிட்டதும் சரி ஸ்கூல் சேர்த்துவிட்டதும் சரி அவங்க தான் அப்புறம் காலேஜ் வந்து ஏஐடிஎஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜன்ஸ் அண்டு டிசைன்ஸ் அந்த க்ரூப் தான் எடுக்கணும் அப்படின்ட்டுலாம் இல்லை சரி ஏதோ ஒரு க்ரூப் கெடச்சால் போதும் படிக்கிறோம் படிக்கணும் அந்த மாதிரி தான் எடுத்தோம் அப்போ எடுத்துட்டு நான் வந்துட்டு சரி இந்த க்ரூப்பே பண்ணலாம் சரி எடுத்துட்டோம் என்ன தான் இருக்குது அப்படின்ட்டு பார்த்துரலான்ற மாதிரி தான் எடுத்தேன் அப்பறம் வந்துட்டு சரி அதை நாலு வருடம் முடித்து அப்புறம் ஒரு வேலை கிடைக்குமானு பார்த்து ஒரு மாதிரி பயமாக இருந்துச்சு அப்புறம் கெடைச்சிருச்சி வேலைங்கெல்லாம் வேலைங்க கெடைச்சி ஒரு நல்ல ஒர்க்கில் தான் இருக்கேன் நான் வந்து நான் ஸ்கூல் முடித்த முடிக்கிச்சப்பையே எங்கள் அண்ணன் வந்து சிவில் டெக்ஸா சிவில் என்ஜினியர் அவன் பாலிடெக்னிக் பண்ணி பண்ணான் அது பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அவன் வந்து அப்போயே ஸ்ரீராம் பைனான்ஸ் அந்த மாதிரி போனால் நான் வந்துட்டு சரி நம்ம போனால் ஐடி சாஃப்ட்வேர் அந்த மாதிரி ஜாப்ஸாக போகணும் இந்த வெயில்லலாம் அலையக்கூடாது எங்கள் அண்ணனை பார்த்தனாலே நான் அந்த மாதிரி ஜாப்ஸ் தான் போகணுன்னு ஆசைப்பட்டேன் அதனால என்ன பண்ணிட்டேன் உக்காந்தா ஏசியில்சம்பளம் அதிகமாக படித்தா நிறைய சம்பளம் கம்மியாக படித்தா கம்மியான சம்பளம் அந்த ஸ்டேட்டிஸ்க்கில் தான் நான் படித்தேன் ஆல் க்ளியர் ஒரு செம் நாலு செமஸ்டர்லேயுமே ஒரு ப்ளாக் ஔட்ஸ் கூட இல்லாமல் ஆல் பா க்ளியர் பண்ணி இப்போ வந்து சென்னையில் இன்ஃபோசிஸில் வேலை பார்த்துட்டு ஹேப்பியாக லீட் பண்ணியிட்டிருக்கேன் பெரம்பலூரில் இருந்து இவ்வளோ தான் சொல்லப் போனால் அவ்வளோ தான் மீதி ஸ்கூல் லைஃபே செம்ம ஜாலியான லைஃப் என்ன எனக்கு வந்து அப்புறம் ஐபிஎல் பார்ப்போம் மே மந்த் ஆனாலே நானும் எங்கள் அண்ணனும் ஐபிஎல் வந்துட்டு ஐபிஎல் எப்பிட்னா நான் தோனி ஃபே அவன் தோனி ஃபேன் அவனை பார்த்து தான் நானும் தோனி ஃபேன் எனக்கு வந்து விராட் அப்பறம் மும்பை மும்பை இண்டியன்ஸில் வந்து ரோஹித் ஷர்மா சச்சின் காட் ஆஃப் கிரிக்கெட் அவங்கள்லாம் அப்பறம் ஆர்சிபி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் தெரியுமில்ல அவங்க அவங்களப் பத் ஆர்சிபி விராட் கோலி எம் எஸ் தோனி எனக்கு படிக்கிறதை விட ஐபிஎல் பேசாமல் இப்பல்லாம் தோணும் காலேஜ் படிக்கிறப்போ என்ன பண்ணிக்கிட்டிருந்தனா இப்போ யூடியூப் பாத்தேனா யூடியூப்பர் ஆயிடுலாம் டீக்கடை போட்டுடுலாமா என்னோடய மெயினான நோக்கம் நல்லா மணி சம்பாரிக்கணும் ச என்னடா இது லைஃபு அந்த மாதிரி இருந்துச்சு அப்புறம் சரி நல்லா படிப்போம் படித்து நல்ல வேலைக்குப் போய் அம்மாவை பார்த்துக்கணுன்ற அந்த மாதிரி தான் இருந்தோம் ஸோ இதுதான் நம்ம சின்னப் பிள்ளைங்க பருவமே ரொம்ப அழகான பருவங்களில்ல நினச்சாலும் நம்மளால் திருப்பி கொண்டு வர முடியாதில்லை ஸோ அதுதான் அந்த மாதிரி தான் ஸோ வேறே ஒன்றும் இல்லை நம்ம சின்னப் பிள்ள பருவன்றது ரொம்ப குறுகிய அது ஒரு டைம் போ ஒருவாட்டி விட்டுட்டோனால் அவ்வளோ தான் அந்த மாதிரி அந்த நம்ம சின்னப் பிள்ளேன்ற பருவந்தான் நமக்கு வந்து ரொம்ப இதுவாக இருந்துச்சு என்னைப் பற்றினா ஒரு நான் ஒரு சிம்பிளான கேர்ள் பெண்ணு சின்னப் பெண்ணு ஒரு ஊர்லேருந்து வந்த பெண்ணு இந்த ஐடி அதுலேலாம் வேலை பார்க்கற இடத்துல வந்து எல்லோரும் முதல் நாள் வேலை பார்க்கற அன்றைக்கி போனப்போ எப்படி இருக்கும் காலேஜில் ஃபர்ஸ்ட் டே போனப்போ அப்படி தான் இருந்துச்சு என்ன பண்ணப் போகிறோம் சரி நமக்கான ஒரு வேலை இருக்குது அந்த மாதிரி ஒரு பெருமையாக இருந்துச்சு காலேஜ் முடித்து ஆன் கேம்பஸில் தான் வேலை கெடைச்சிது அம்மாகிட்டலாம் சொல்லும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க பரவாயில்லையே வேலை கெடைச்சிருச்சே அப்படின்ட்டு அப்பறம் கெடைச்சிட்டு அப்புறம் வந்துட்டு அப்பறம் வந்து நான் வ வேலைக்கு அப்பா அம்மா எல்லார்கிட்டையும் சொல்லட்டு ஃபர்ஸ்ட் டே போனப்போ ஓகே எல்லோரும் அவுங்கவங்க வேலையை சூப்பராக பார்த்துட்ருந்தாங்க அப்புறம் வந்துட்டு அப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கெடைச்சாங்க நண்பர்கள்லாம் கெடைச்சாங்க ஆஃபீஸில் வேலை பார்க்கற இடத்துல அப்புறம் இங்கிரீமெண்டாகி அப்பறம் மேனேஜர் அந்த மாதிரி ஒவ்வொரு ஒரு போஸ்டிங்காக இங்கிரீஸ் ஆகி இங்கிரீஸ் ஆகி இப்போது ஒரு ஒரு நல்ல நெலமையில் இருக்கேன் சொல்லப் போனால் அடுத்து எப்போ மேரேஜ் எப்போ மேரேஜுன்னு எல்லாம் கேட்பாங்க இந்த சமூகம் ஒரு பெண்ணாக அந்த பெண் பிள்ளை பெற்றாலே கல்யாணம் பண்ணிக் கொடுக்கணும் கொடுக்கணும் அந்த மாதிரி தான் பார்ப்பாங்க பட் நமக்கு என்ன பண்ணணுன்னு நமக்கு தான் தெரியும் அப்போது நம்ம படித்து வேலைக்கு போகணுன்னு தான் தோணும் மேக்ஸிமம் கேர்ள்ஸ் எல்லோருக்குமே ஸோ அந்த அதைப் பொறுத்த வரையில் வந்து அம்மா அப்பாவுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும் ஏன்னா பா என்னை படிக்க வெச்சு இவ்வளோ பெரிய ஆளாக்கியிருக்காங்க